எனக்கு பிடிச்சது நிலாப்பா அதாவது வந்து ஒரு குழந்தைகள பார்த்து அதை நாங்கள் காட்டி காட்டியாவது சாப்பிட வைக்கிறோம் பாரு கண்ணு தெரியாமல் நைட்லலாம் சுத்துவோம் சுற்றுறபோது அந்த நிலா வெளிச்சம் வந்துச்சுனால் அதை ஒரு தெய்வமாக பார்த்து நாங்கள் கும்பிட்டு இது பண்ணுவோம் மறைஞ்சா அதை பற்றி நாம் கொஞ்சம் அக்ஞானப்படுவோம் என்னடா எப்படா வரும் அப்படிங்குற மாதிரி ஒரு இ இது இருக்கும் ஒரு துளி தெரிஞ்சாலும் கூட அதை எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு ஒரு தேசம் ஒரு இதாக நாங்கள் தெ தெய்வமாக அதை கும்பிட்டு வர்றோம் பெருசாக பெருசாக எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆனந்தமாக இருக்குது அதை பௌர்ணமியாக வந்துச்சினால் அன்றைக்கி பார்த்தமுன்னா ஜெகஜோதியாக இருக்குமப்பா அதை எல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருப்போம் என்னாலும் நம்ம கொடுத்து வச்சிட்டு அதை பார்க்குற அதை ஒரு தெய்வமாக இப்போ கும்பிடுறேன் நட்சத்திரன்னாலுமே அந்தமாதிரி ஒரு நட்சத்திரமெல்லாம் இனிமேல் நாங்கள் போன கடைசியில் அதை எல்லாம் பார்க்க போகிறதில்ல இருக்கிற போது அதை கண்டு நல்லாவே அனுபவிக்கிறோமப்பா அதனால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்காத சோற்றையும் கூட உண்குது குழந்தைக பார்த்தா அதை காட்டிக் காட்டி பெருமைப்படுவோம் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அதைக் கண்டு வா சந்தா மாமா சந்தா மாமா பாரப்பா அப்படின்ட்டு காட்டிக் காட்டி எங்களுக்கெல்லாம் வாயில் சோறூட்டி சோறூட்டி அதை கண்டு நாங்கள் பெருசாக ஆகிருக்குறோம் அதனால் ஏகப்பட்ட நன்மைகள் நான் ப பட்டிருக்குறோம் அது மறைகிறபோது வேதனைப்படுறவங்க நாங்கள் ஆனால் வர்றபோது அதை கண்டு சிரித்து சந்தோஷமாக கைத்தட்டி சந்தோஷமாக இது பண்ணுவோம் ஒரு கிரகம் பிடிச்சாலும் கூட நாங்கள் அதை கண்டு அன்றைக்கி வேதனைப்படுவோம் அதாவது சந்திரக்கிரகணம் பிடிக்கிதுங்குறபோதே நாங்கள் மனசில் ஏகப்பட்ட வருத்தத்தோடு தான் உட்காந்துட்ருப்போம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதுப்பா